ஒவ்வொரு வீட்டிலையும் தாவரங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும் அந்த தாவரங்கள் வந்து அதாவது குறைந்த அளவில் இருக்கும் அந்த குறைந்த அளவில் இருக்கக்கூடிய தாவரங்களை நாம் எப்படி அதை அதிகமாக உற்பத்தி செய்யலாம் நிறைய வந்து எப்படி கொண்டுட்டு வரலாம் அப்படினு பார்த்தீங்கனா ஒரு சில தாவரங்களில் இருக்கக்கூடிய அந்த பூக்களில் இருக்க பூக்களில் இருக்க பூக்கள் தாவரங்களில் வந்து வரக்கூடிய அந்த பூக்களில் இருக்கக்கூடிய விதைகள் மூலியமாக அந்த விதைகள் வந்து காய்ந்து விழுந்து விழும் இல்லைங்களா அந்த விழுந்து விழற அந்த விதைகளை எடுத்து நம்ம மண்ணு பே போட்டு தனியாக அதை வந்து அதில் ஒரு சில இயற்கை உரங்களை வந்து பயன்படுத்தி அதில் வந்து அந்த விதைகள் வந்து திரும்ப வளர்ச்சி அடைய வைக்கலாம் அது மூலியமாக நிறைய தாவரங்களளை நம்ம உற்பத்தி செய்யலாம் அப்புறம் அதேமாதிரி பழ வகையான பழத்தை வகையாக இருக்கக்கூடிய தாவரங்களையும் நம்ம அதேமாதிரி அந்த பழங்களில் வந்து வரக்கூடிய விதைகள் மூலியமாக நிறைய பழம் கிடைக்க கொடுக்கக்கூடிய தாவரங்களை நம்ம உற்பத்தி செய்யலாம் இதுக்கு எல்லாம் முக்கிய பங்கு அப்படி என்ன அப்டின்னு பார்த்தீங்கனா இயற்கையான உர உரம் மட்டும் தான் அதாவது கெமிக்கல் நிறைந்த உரங்களை பயன்படுத்தாமல் நம்ம மரங்கள்லேந்து விழக்கூடிய தழை அப்புறம் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய உரங்கள் எல்லாம் வந்து அதாவது காய்கறி கழிவுகள் இது எல்லாம் வந்து நம்ம போட்டு நிறைய தாவரங்களை உற்பத்தி செய்யலாம் அந்த தாவரங்கள் மூலியமாக நமக்கு நிறைய வந்து பா நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நமக்கு தேவையான பழங்கள் செடி கொடிகள் எல்லாம் வந்து பூக்கள் எல்லாம் வந்து நமக்கு கிடைக்கும்